ஹலோ நீ நீங்கள் லக்ஷ்மி காய்கறி ஓனரா எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு மேரேஜ் இருக்குது மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களுக்கு நிறைய காய்கறி தேவைப்படும் எனக்கு நெக்ஸ்ட் வீக்கு வெனஸ்டே வந்து கிடைக்குமா டேட் வந்து டென் டுவெல்லு சிக்ஸு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மண்டபம் வந்து மணிவண்ணன் மஹால்

எனக்கு வந்து வெங்காயம் இருபது கிலோ தக்காளி பதினைஞ்சு கிலோ கத் ஆ எழுதிக்கோங்க வெங்காயம் இருபது கிலோ தக்காளி பதினைஞ்சு கிலோ கத்திரிக்காய் பத்து கிலோ முருங்கைக்கா எட்டு கிலோ மாங்காய் ரெண்டு கிலோ அடுத்து வாழைக்கா ஏழு கிலோ புடலங்கா நாலு கிலோ ஆ பீன்ஸு ஆ பீன்ஸு ஆ போடுறோம் எல்லாமே போடுறோங்க கா கால் ஆ அது ஒரு நாலு கிலோ எழுதிக்கோங்க அடுத்து வந்து முட்டைகோஸ் வந்து நாலு கிலோ எழுதிக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து எட்டு கிலோ எழுதிக்கோங்க பீன்ஸும் கேரட்டும் பத்து பத்து கிலோ போட்டுருங்க பச்சை மிளகா பதினைஞ்சு கிலோ போட்டுருங்க ஆ ஏ அட்வான்ஸு அனுப்பிடுறோம் நாங்கள் ஜிபே வெச்சிருக்கோம் இந்த நம்பர் தானா நீங்கள் பேசுகிற நம்பர் தானா

கண்டிப்பாக அனுப்ச்சுவிட்டுறேங்க எனக்கு ஆட்ரு வந்து ஆனால் டைமுக்கு கெடைச்சிர்ணும் மிஸ் ஆகக்கூடாது டுவெல்லு வந்து சிக்ஸு ம் நைட்டுக்கும் தேவைப்படுது ஆ நைட்டுக்கும் வேணும் காலைக்கும் வேணும் ரெண்டுத்துக்குமே வேணும்ங்க ம் கண்டிப்பாக அனுப்பிவிடுங்கள் நான் அட்வான்ஸ் வந்து அனிப்பிவிட்டுருவேங்க டேட்டு வந்து டுவெல்லு எனக்கு கரெக்ட்டாக டைமிங் வந்து மிஸ் ஆகக்கூடாது ஆனால் ஆ

ஆ கண்டிப்பாக சொல்கிறேங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க எனக்கு வந்து ஆட்ரு டைம் மட்டும் நல்லா கரெக்ட் டைமுக்கு வந்துடணும் நான் வந்து அட்வான்ஸ் வந்து அனுப்பிவிட்ருவேன்

ஆ வேறு எதுவும் வேறு எந்த காயும் இல்லைங்க ஆனால் எல்லா காயும் எனக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடணும் ஆ எலை எலை கொஞ்சம் எழுதிக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலை கொத்தமல்லி கருவேப்பிலை இது ரெண்டு மட்டுந்தான்

ஆ ஆட்ரு பண்ணி கொடுத்துடுங்க ஆ ஓகேங்க ஓகேங்க தேங்க்யூங்க